எனக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டு கிரகணமும் தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து ரெண்டும் எனக்கு தெரியும் ஆனால் சூரியகிரகணோங்கிறது பகலில் வரனால அது அந்தளவுக்கு எப்படி என்னனு எனக்கு தெரியாது சந்திரகிரகணம் வேணுணா எனக்கு நல்லாவே தெரியும் நான் பிரெக்னன்ஸியாக இருக்கும் போது ரெண்டுவாட்டி சந்திர கிரகணம் வந்துச்சி அந்த சந்திர கிரகணம் வந்தால் மாசமாக இருக்கறவங்க வெளிய வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க நான் நல்லா வெளிய வந்ததில்ல அப்புறம் நான் சின்ன வயசுலேருந்து நிறையா டைம் பார்த்துருக்கேன் இப்போது பதினெட்டு வருடத்துக்கு ஒரு டைம் சந்திர கிரகணன்ட்டு வரும் அந்த கிரகணம் நான் சின்ன வயதில்ருக்கும் போது வந்துருக்குது பௌர்ணியமா பௌர்ணமி அப்போ வந்துச்சி அது அதை நான் பார்த்துருக்கேன் அப்புறம் நைட் நேரத்தில் நிலா நட்சத்திரம் இதெல்லாம் நையி வானத்தில் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் சின்ன வயதில்ருந்து ரெண்டுவாட்டி வால் நட்சத்திரம் வரதை பார்த்துருக்கேன் அந்த வால் நட்சத்திரம் வரது பார்க்கறது வந்து சில பேரு நல்லதுன்னு சொல்லுவாங்க சிலர் கெட்டதுன்னும் சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அதனால் அதை ரெண்டுவாட்டி பார்த்துருக்கேன்